வணக்கம் நான் வந்து நம்முடைய ஓலாவில் நான் வந்து கால் டாக்ஸி புக் பண்ணியிருந்தேன் அந்த புக் பண்ணதுக்காக நான் வந்து தர வேண்டிய பணத்தை நான் வந்து ஃபோன் மூலிமா தரலாமா இல்லை கையில் பணமாக கொடுத்துர்லாமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது நீ கையில் பணமாக கொடுக்க சொன்னாலும் அதுபடி பணமாக கொடுத்துர்றேன் அது பணமாக கொடுக்குறதுல என்ன ஒரு சிக்கல் அப்படினா என்கிட்ட வந்து அது ரெண்டாயர ரூபா நோட்டாக இருக்குது அதனால அதுக்கு என்கிட்ட வந்து இந்த சில்லறை வந்து அதுக்கு கிடையாது அதனால நான் வந்து ஃபோன் மூலிமா அனுப்புறதுனா கூட நான் வந்து உங்களுக்கு அனுப்பிடுறேன் அதே சமயத்தில் இப்போ முன்னாலேயே நான் வந்து பணத்தை கட்டணுமா இல்லை ஆன்லைனில் பொருள் வாங்கும்போது நம்ம பொருள் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி பண்றோமுல்ல அதுமாதிரி நான் இறங்க வேண்டிய இடத்துக்கு போய் இறங்குனதுக்கு அப்புறம் அதுக்கான பணத்தை நாங்கள் தரலாமா அப்படிங்கிற ரெண்டு சந்தேகம் எனக்கு இருக்குது அதை நீங்கள் தான் தெளிவு படுத்துணும் அதுமட்டும் இல்லாமல் நம்ம போகணும் அப்படினு சொல்லி நினைக்கக்கூடிய இடத்துக்கு அந்த ஓட்டுநர் சரியான முறையில் நம்மளை கூட்டுப்போய் விட்டுட்டார்னா நீங்கள் சொல்லக்கூடிய பணத்தை நான் வந்து முழுவதுமாக கொடுத்துர்றேன் இல்லை முன்னாலேயே பணத்தை முழுவதுமாக வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு முன்னாலேயே பணத்தை முழுவதுமாக வாங்கிட்டோம் அப்படினு சொல்லிட்டு என்னை வந்து இறங்க வேண்டிய இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல இறக்கி விட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ளே இருக்குது அதை நீங்கள் தான் வந்து தெளிவு படுத்தணும் அதே சமயத்தில் நான் உங்கக்கிட்டே ரெண்டாயர ரூபா நோட்டுகள் வந்து முழுசாக சில்லற இருக்குதா அப்படினு சொல்லி எனக்கு தெரியல அப்படி இருக்குது அப்படினு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து அதுக்கான பணத்தை கொடுத்துர்றேன் எனக்கு நீங்கள் வந்து மீதி அதுக்குண்டான சில்லறைய எனக்கு கொடுத்துருங்க அது மொத்தத்தில் வந்து உங்களுடைய வண்டியை புக் பண்ணதுக்கான முக்கிய காரணம் என்னுடைய பயணம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகதான்